யோகா என்பது ஒரு பொழுதுபோக்கை வ பயிற்சி தான் நல்லது உடம்பு எக்ஸைஸ் செய்வதோடு மன நிம்மதி கிடைக்கும் உடம்பு சரியில்லன்னால் கூட அது யோகா செஞ்சால் அது நல்ல உடம்பு நல்ல தெம்பாக வரும் அந்த யோகா வந்து ய ஒரு நாளைக்கு ரெண்டு மணிநேரம் செஞ்சால் போதுமாம் அது செஞ்சால் உடம்பு வசதி வலிமை வரும் இந்த மன நிம்மதி வரும் உடல் பயிற்சி நல்ல உடம்புகளுக்கு நல்லது தெம்பு வரும் மன நிம்மதி வரும் இது உடல் பயிற்சி இது நல்லது